இப்போ நம் நாட்டில் இருக்க பெரிய பிரச்சினையே வேலை இல்லாது தான் வேலை இல்லைனா எல்லோருமே இன்ஜினியர் தான் படிக்கிறாங்க நம் நாட்டோடய முதல் எதிரி வேலை இல்லை வேலையின்மை இன்ஜினியர் தான் அப்போது தேடி தேடி பிடிச் படித்தாங்க இன்ஜினியருக்கு தான் தேடி தேடி பொண்ணும் கொடுத்தாங்க இப்போ இன்ஜினியருக்கு வேலை வாய்ப்பே இல்லை அவங்க இப்போ டெலிவரி பாய் டீ ஸ்டால் கேரேஜில் வேலை பார்க்கறாங்க வே வேலை செய்கிறாங்க இதை மாதிரி படித்த படிப்புக்கு தான் வேலை பார்க்கணுன்னு இல்லையே கிடச்ச வேலையை பிடிச்ச மாதிரி பண்ணலாமே யூட்யூப்பில் நியூஸ்பேப்பரில் எல்லோரும் நிறைய வேலை வேலையை பற்றி பா வேலையை பற்றி இப்போ பார்க்குறோம் அதை பார்த்து அப்ளை பண்ணலாமே விவசாயம் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் சதவீதம் இப்போ குறஞ்சிருச்சி அதை நம்ம தொடரலாமே டீச்சர் டாக்டரு இன்ஜினியராக எல்லாம் ஆகிட்டோம் ஆகிட முடியும் மீதி வேலையை எல்லாம் யார் பார்ப்பா விவசாயம் தான் இப்போ நமக்கு முக்கியம் சாப் சா சாப்பிட்டா தான் நம்பளால் உயிர் வாழ முடியும் சாப்பாடு தண்ணி இதுனா இதில்தான் சாப்பாடு தண்ணி காற்று இது தான் நம்மளுக்கு மூணுமே முக்கியம் அது இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும் எல்லோரும் இன்ஜினியர் டாக்டர் இதெலாம் ஆகிட்டா டீச்சரெலாம் ஆகிட்டா விவசாயம் யார் பார்க்குறது சுத்தமாக விவசாயம் குறஞ்சி போச்சு இந்தியா இந்தியாவோடய முதுகெலும்பு விவசாயம்னு சொல்கிறாங்க இப்படி சொல்லி சொல்லியே முதுகுக்கு பின்னாடி விவசாயம் வைச்சதுனால இப்போ சுத்தமாக விவசாயமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் எல்லோரும் விவசாயம் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணிணா தான் நம்பளால் உயிர் வாழ முடியும் விவசாயம் பண்ணி எல்லாருமே உயிர் வாழ முடியும் விவசாயம் நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம் அதனால் சாப்பாடுக்கு கஷ்டம் இல்லாமல் வேலையெல்லாம் இப்போ கடைசியாக தான் செய்யலாம் விவசாயமும் ஒரு வேலை மாதிரி தான் வேலையை செஞ்சால் நமக்கு அதுலேருந்து சாப்பாடும் கிடைக்கிது காசும் கிடைக்கிது இதனால நம்பளால் நல்லா உயிர் வாழ முடியும் இதனால எல்லோருமே இன்ஜினியர் ஆகிடாதிங்க எல்லோருமே விவசாயம் பண்ணிணா மற்ற வேலையும் செய்யலாம் அதனால் எல்லோருமே இது வேலை பாருங்கள்